நான் வந்து காலேஜ் வந்து பள்ளத்தூர் காலேஜில் படித்தேன் என் காலேஜ் டேஸ் வந்து என்னால் மறக்க முடியாத அனுபவம் ஸோ அது எல்லாமே எனக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் இங்கே இங்கே காரைக்குடி டு நான் பள்ளத்தூர் வந்து பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வருவேன் ஸோ லேடிஸ் ஸ்பெஷல் பஸ்ஸில் தான் போவோம் அங்கே தான் பிஎஸ்சி படித்தேன் ஸோ த்ரீ இயர்ஸ் அதுக்கடுத்து எம்எஸ்சி டூ இயர்ஸ் படித்தேன் அந்த ஃபைவ் இயர்ஸுமே நான் பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வந்தேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க ஸோ அஞ்சு பேரோடு ஃப்ரண்ட்ஸ் ஷுபா சசி விஜி மேனகா ரோஷினி ஸோ எல்லாருமே நான் மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போவரையும் நான் காண்டாக்ட்ஸில் இருக்கோம் ஸோ அதனால எனக்கு காலேஜில் ஒரு மேம் இருக்காங்க ஸோ சுமதி மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்டோடய ஹெச்ஓடி வந்து வாசுகி மேம் ஸோ அவங்க யாரையுமே என்னால் மறக்கவே முடியாது ஸோ அப்போது நான் இருக்குமோது கிளாஸில் வந்து ரொம்ப துருதுருனு நான் இருப்பேன் ஸோ எல்லாத்துலேயுமே முன்னாடி முன்னாடி போய் நிற்கிறது ஸோ அது எதுவுமே என்னால் மறக்க முடியாது ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம் அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கும் போது மேம் வந்து ஒரு மேக்ஸ் மேம் வந்து ஓருத்தங்க வந்து நடத்தறதுக்கு வருவாங்க வந்துட்டு எனி டைம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சிரித்துட்டே தான் நாங்கள் இருப்போம் ஸோ அவங்க அப்போயே வந்து அந்த ஆன் தி ஸ்பாட்டில் வந்து திட்டிட்டு இருப்பாங்க என்ன எப்போதுப் பார்த்தாலும் நீங்கள் என்ன பல்லை பல்லை காண்மிச்சுட்டு சிரித்துட்டே உக்காந்துட்டே இருக்கீங்க ஸோ எழுந்திருச்சு முதல் கெட் அவுட் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்க கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆகும் அது வந்து எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயரில் அதே மாதிரி நான் பிஎஸ்சி படிக்கும் போது நிறைய கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் கோவார்டினேட் பண்ணுறது அதுக்கு அப்புறமாக நான் தான் காம்பியரிங் பண்ணுவேன் ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நான் தான் வந்து முன்னாடி நின்று இங்கே வந்து என்ன பேசுவீங்கனு சொல்லி எல்லோருமே முன்னாடி நின்று பிரேயர் பாடறதில் இருந்து எல்லாமே என்னைய கூப்பிடு விடுவாங்க ஸோ எல்லா டிபார்ட்டுமே என்னைய எல்லா டிபார்ட்டுக்குமே டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்னைய தெரியாத ஆளே இருக்காது ஸோ எல்லோருமே நல்லா பழகுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் மிங்கிளாகி இருப்போம் ஸோ அது எல்லாமே எனக்கு மறக்கவே முடியாது ஸோ அதுதான் காலேஜுன்றது நம்மனால ஸ்கூல் டேஸ் அதுவும் ஒரு அனுபவம் அதையும் விட கொஞ்சம் மெச்சுரிட்டியாக இருக்கவே நம்மளோடய காலேஜ் டேஸ் ஸோ அந்த காலேஜ் வந்து நம்மளால் அதை மறக்க முடியாத நாட்கள் ஸோ அதை ஒவ்வொன்றையும் நான் இப்போ ரிமெம்பர் பண்ணி பார்க்கும் போது அந்த நாட்கள் திரும்ப வராதா இன்னும் நம்ம சின்ன பிள்ளையாகவே இருந்துட மாட்டோமா அப்படினு யோசித்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போதான் எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தது ஸோ எல்லாத்திலேயுமே நான் எயிட்டி பர்சென்ட் வாங்கினேன் பிஎஸ்சிலேயும் சரி எம்எஸ்சிலேயும் சரி ஸோ எயிட்டி பர்சென்ட் மேல் ஃபர்ஸ்ட் மெரிட்டில் தான் நான் வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறமே எம்ஃபில் ஜாயின் பண்ணேன் அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஸோ அதை எதையுமே என்னால் மறக்கவே முடியாது காலேஜ் அனுபவத்தை பற்றி ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களோட லைஃப்லேயுமே இந்த காலேஜுங்கற ஒரு இது வந்து தாண்டி தான் வந்திருக்கோம் நான் படித்தது வந்து கோஎட் காலேஜ் கிடையாது உமென்ஸ் காலேஜ் தான் ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் அங்கே வந்து ஸோ எந்த டென்ஷனுமே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது ஸோ நாங்கள் போகிறதே லேட்டாக தான் போவோம் லேட்டாக தான் வருவோம் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே படிக்கிறது எல்லாமே க்ரூப்பாக தான் சேர்ந்து தான் நாங்கள் படிப்போம் ஒவ்வொரு ஃபெஸிட்டிவலுக்குமே ஒரே மாதிரி சாரீஸ் செட் சாரி கட்டுகிறது ஸோ சுடிதார் செட்டாக போடுறது எல்லாமே ஒன்றா தான் நாங்கள் இருப்போம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேரும் அஞ்சு பேருந்தான் ஃபர்ஸ்ட் எங்கே போனாலும் சரி ஒன்றாவே தான் போகிறது ஒன்றாவே தான் வரது ஒரே பெஞ்சில் தான் உக்காந்துருப்போம் லீவ் போட்டாலும் ஒன்றாவே தான் நாங்கள் லீவ் போடுவோம் அதே மாதிரி படிக்கிறது எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்னு வந்துச்சுனால் கூட நாங்கள் ஒன்றாவே தான் உக்காருவோம் ஒன்றாவே தான் எழுந்திரிப்போம் முடிப்போம் அதல்லாம் எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது என்னோடய காலேஜ் அனுபவத்தை ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தேயுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் காலேஜில் இருந்த காண்டாக்ட் வந்து இப்போயும் இருக்குது ஸோ அப்போ இருந்து நம்ம பேசற பாண்ட் வந்து இப்போதைக்கு கிடையாதுனாலும் ப்ளஸ் ஸோ எல்லோருக்குமே ஃபேமிலி ஃபேமிலினு செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ அந்த இது கிடையாது ஸோ எனக்கு அதனால அது எல்லாம் மிஸ் பண்ணுறோம் அந்த காலேஜ் அனுபவத்தை ஸோ அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கும் போது பார்க்கும் போது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும் எனக்கு அதே நாட்கள் இப்போ திரும்ப கிடச்சா அதையே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதே மாதிரியே காலேஜ் அனுபவத்தோடேயே நம்ம நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இதுதான் என்னோடய காலேஜ் அனுபவம்